ட்ராவல் ஏஜென்ஸியா மகாலெட்சுமி மகாலெட்சுமி பேசுகிறோம்

நாங்கள் மலேஷியா போகணும்

ஜூலை மந்த் போகலாம் ம் நாலு பேர் போகணும் ம் ம்

ஆ ஃபுல் ஃபுல் பேக்கேஜே பண்ணி ஆ ஆ ஃபுல் பேக்கேஜ் பண்ணிக் கொடுத்துருங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிக் கொடுத்துருங்க

ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓக் ஆ பண்ணிக்கலாங்க மேடம் ஓகேங்க ரெண்டு ரெண்டு சில்ட்ரன்ஸ் ரெண்டு ரெண்டு சின்ன பேர் மூணு பெரியவங்க ஆ ஓக் ஆ இது தான் இது தான் ஓகேங்க மேடம் ஓகேங்க ஆ ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம்